விளையாட்டை பற்றி கேட்டுருக்கீங்க விளையாட்டால நம்மளோட ஒட்டு மொத்த வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியுமான்னு கேட்டுருக்கீங்க அதை வந்து கண்டிப்பாக முடியும் ஒரு கபடி இப்போ கபடி டீம் இருக்கு அப்படின்னா அந்த கபடி டீமில் ஒருத்தர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பர்ஃபாமென்ஸ் பண்ணால் அவரை வந்து அவருக்கு வந்து அவங்க வந்து நிறையா காசு கொடு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்போது வந்து அவரோட வாழ்க்கைத்தரம் முன்னேறும் ஒரு ஒரு மேட்சுக்கே பத்து லட்சம் இரு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி கொடுப்பாங்க நம்ம நார்மலாக இருக்கிற பெர்சன் வந்து வேலைக்கு போனால் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கே பத்து லட்சம் பத்து லட்சம்தான் சம்பாதிக்க முடியும் அதுவும் பத்து வருஷம் அந்த கம்பெனியிலேயே வேலை செஞ்சால் மட்டும்தான் பத்து லட்சம் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம வந்து கபடி இல்லைன்னா கிரிக்கெட்டு இப்படி விளையாடும்போது ஒரு மேட்ச்சுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படி கொடுப்பாங்க அதனால் நம்ம வாழ்க்கத்தரம் வந்து ரொம்ப முன்னேறும் இதை தான் இதை தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அந்த கம்பெனிக்காக அவங்க வந்து கபடியோ இல்லை கிரிக்கெட்டோ ஆடினாங்கன்னா அந்த அந்த கம்பெனிலேயே அவரை அவங்கள வந்து மேனேஜராகவோ இல்லை வேறு ஏதாச்சும் நல்ல போஸ்ட்டில் வந்து அவங்கள உட்கார வைப்பாங்க அதனால் நம்ம வாழ்க்கத்தரம் வந்து ரொம்ப முன்னேறும் முன்னேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்